ஹலோ ஆமாங்க ஏசி மெக்கானிக் தான் பேசுகிறேன் ஆமாங்க ஃபோன் பார்த்தேன் மிஸ்ட்டு கால் இருந்துச்சு மறுபடியும் கால் பண்ணால் உங்களுக்கு கால் போகவே இல்லை என்ன மேம் வேணும் உங்களுக்கு அப்படியாங்க மேம் இன்னும் நாலு கஸ்டமரு இருக்காங்க அவுங் அவங்களுக்கு முடிச்சுட்டு வரவா இல்லை இப்போயே வரணுமா

அப்படியா பக்க பக்கத்தில் இல்லை கொஞ்சம் நான் லாங்காக இருக்கேன் ப இப்போ ரெண்டாச்சு முடிச்சுட்டேன்னா வரவா பார்ப்போம் ஆனால் வந்து அவன் கரெக்ட் சரியாக பண்ணலன்னா அவன் எப்படி நான் நான் வந்தேன்னால் கரெக்டாக பண்ணி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போவேன் நாளைக்குயா நாளைக்குயா ஆஃப்டர்நூன் மேலே வரவா ம் சரிங்க ஆ நாளைக்கு வந்துவிட்றேன் ஆ வந்துடுறேன் எனக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணுங்க ஆ ஆ சரிங்க ம் நன்றி